நான் சமைச்சதில் முதன் முதல்ல அனுபவம் மறக்கவே முடியாது எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் முடிச்சி வந்த புதுசில் எங்கள் மாமனாரு அரைக் கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படியே நான் சாம்பார் வச்சிடுவேன் கத்திரிக்காய் ஒரு கிலோ வாங்கி கொடுத்தாலும் அத்தனையும் போட்டு சாம்பாரில் வச்சுடுவேன் எங்கள் மாமியார் திட்டிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் சத்தம் போடுவாங்க உனக்கு சமைக்க கூட தெரியாதா இப்படி தான் செய்கிறதா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி எப்படி செய்கிறது எங்கள் மாமியார்லாம் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அத்தை சொல்கிறத வச்சு நான் அதை அப்படியே செஞ்சு பழகினேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பழகினதும் இப்போ யூடியூப பார்த்து பார்த்து யூடியூப் மூலிமா அதில் என்னன்ன ரெசிபி வருதோ அதை பார்த்து பார்த்து புதுசு புதுசாக செஞ்சு செஞ்சு இப்போ நல்லா செஞ்சு பழகிட்டேன் நல்லா மட்டன் சிக்கன் இதெல்லாம் நல்லா செய்வேன் பிரியாணிலாம் நல்லா செய்வேன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபிரெண்டுகளாம் வந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் கொழுந்தனார் இவங்களாம் வந்தாங்கன்னா நான் அதெலாம் செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யூடியூப் பார்த்து பார்த்து நல்லா செஞ்சு பழகிருக்கிறேன் மற்றபடி முதல் அனுபவம் பற்றி எப்போவும் மறக்கவே முடியாது ஆனால் நான் செஞ்சு சாப்பிட் செய்கிற இப்போ சாப்பிட்றதுக்கு எங்கள் மாமனார் இல்லை ஆனால் எங்கள் மாமியார் சாப்பிட்டு பார்க்குறாங்க இப்போலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அவங்களே பாராட்டுகிற அளவுக்கு நாங்கள் செஞ்சு பழகிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றபடி இப்போ எதாக இருந்தாலும் யூடியூப் பார்த்துக்கறது எதாச்சும் பாக்கு பார்த்து பார்த்து யூடியூப் பார்த்து செஞ்சுக்கறது புதுசு புதுசாக புளிக்குழம்பு வெந்தயக்குழம்பு பூண்டு சாம்பார் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து பார்த்து நான் செஞ்சு பழகிக்கிட்டேன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கூப்பிட்டு கொடுத்து அந்த அக்காங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது நீ எப்படி செய்வ அப்படினு கேட்பாங்க நல்லா செய்வேன் வெண்டக்காய் குழம்பலாம் இன்னும் நல்ல நல்லா பார்த்து புது புது வித்யாசமாக செஞ்சிட்டுருக்கேன் அது மாதிரி செய்கிறது நல்லாருக்கு அவங்க இவங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்ல சொல்ல எனக்கு செய்கிறதுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் சமையல் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது நானும் செய்வேன் சீக்கிரமாக செய்வேன் யூடியூப் பார்த்து நல்லா செய்வேன் ஆனால் எனக்கு முதல்லருந்து செஞ்ச அனுபவம் இருக்குது அதை வச்சு நான் செஞ்சு எப்படியோ நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன் வேஸ்ட் பண்ணுற மாதிரி செய்யமாட்டேன் சாப்பிட்ற மாதிரி செய்வேன்